கரண்ட்டு இல்லைனாவே தான் வீட்டில் ரொம்ப பிரச்சினையா இருக்குது கரண்ட்டுதான் முக்கியம் பிள்ளைங்க படிக்கிறதிலிருந்து மற்றவங்க வேலை செய்யறதுலிருந்து இப்போது சமையலுக்கு மிக்ஸி சட்னி அரைக்கிறதுலிருந்து கிரைண்ட்ரு மாவாட்றதுலிருந்து கரண்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த கரண்ட்டு வந்து இல்லை அப்படினாவே நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது